ராக் க்ளைம்பிங் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட டூர் போகும்போது பழனிக்கு போகும்போது அப்போது அந்த ராக் க்ளைம்பிங் பார்த்துருக்கோம் அது வந்து நம்மளால அந்த மலை ஏற முடியலைனா அந்த ராக் க்ளைம்பிங் மூலம் இவ்வளோ அமௌன்ட்டு கட்டிவிட்டு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அந்த மாதிரி அமௌன்ட்டு கட்டிவிட்டு நம்ம அதில் போகலாம் அதில் போகிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பயமாகவும் இருந்துச்சு அது மே அது வந்து மலை மேலே ஏறும்போது அது ஹைட்டு உயரத்தில் ஏறும்போது அதை பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு கீழே பார்க்குற மாரி அடுத்த வாட்டி அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டிரிப்பு மாதிரி போட்டு மறுபடியும் பழனிக்கே டூர் போகும்போது அப்போது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகும்போது ஃபஸ்ட்டு வாட்டி ஏறணும்போது பயமாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகும்போது பயமாக இல்லை ஏன்னால் நம்ம ஃபஸ்ட் டைமே ஒரு வாட்டி வந்துட்டு அந்த பயமெலாம் தெளிஞ்சிருச்சு அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போகும்போது பயமாக இல்லை அதனால நான் பயப்படாமல் உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பயந்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் அவங்க ஏறுகிறாங்கன்ட்டு அப்புறம் வந்து ஏறும்போது ஜாலியாக இருந்துச்சு பழனியில் மட்டும் இல்லை வேறு கோயிலில் நிறைய கோயிலில் இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்துருப்போம் நிறைய கோயிலில் பார்த்துருப்போம் அதில் டிராவல் பண்ணும்போதெலாம் ஜாலியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும்